எங்கள் ஊரில் விளையாடுற விளையாட்டெல்லாங்க தாயம் விளையாடுவாங்க அப்புறம் பம்பரம் விளையாடுவாங்க பல்லாங்குழி இந்த பல்லாங்குழிலாம் வந்து பெண்களுக்கு நல்ல ஒரு புத்தி கூர்மையை கொடுக்கும் அப்புறம் பல பட்டம் விடுற திருவிழா இருக்குது அதில் ஒரு பத்து இருபது பேரெலாம் சேர்ந்து ஒரு கிரவுண்டு மாதிரிருக்கும் அங்கே போய் நின்றுட்டு அந்த பட்டத்தை விட்டு யார் பட்டம் கடைசி வரைக்கும் இருக்குது அவங்கதான் ஜெயிப்பாங்க இதுலேயும் வந்து தில்லாலங்கடி வேலையெல்லாம் செஞ்சு பட்டத்தை அறுக்கிறக்குலாம் முயற்சி பண்ணுவாங்க அதையெல்லாம் தப்பித்து அந்த பட்டம் கடைசி வரைக்கும் பறந்தால் அவன் தான் வின்னர் அந்தமாதிரிதான் பட்டம் விடும் திருவிழா அது ஒரு கலகலப்பாக நல்லா அந்த பார்க்குறக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாயிருக்கும் அதேமாதிரி கில்லி தாண்டுவது கில்லி தாண்டுதான் வந்து அந்த காலத்தினுடைய நல்ல ஒரு விளையாட்டு அதைப் பார்த்து தான் வந்து கிரிக்கெட்டை கொண்டு வந்திருக்குறாங்க அந்த கில்லி தாண்டெல்லாம் இன்றைக்கி அழிஞ்சிருச்சி யாருமே சரியாக இது பண்ணுறதில்ல இன்றைக்கி பூரா எல்லாம் கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுன்ட்டு போயிடுறாங்க கில்லி தாண்டெல்லாம் நல்ல ஒரு மைண்டை கொடுக்க கூடிய விளையாட்டு அதேமாதிரி தாயம் விளையாட்டு குண்டு விளையாட்டு குண்டெலாம் அடித்தாங்கன்னா குண்டே தெரித்து ஓடும் உடஞ்சு போயிடும் இதில் சண்டையும் வரும் பசங்களுக்கு கைகலப்பாகிரும் இப்படி எல்லாம் நிறையா விளையாட்டுகள் இருக்குது நம்மூரில் அதை வந்து இந்த காலத்தில் நம்ம குழந்தைக எடுத்து அதை விளையாட மாட்டேங்கிறாங்க எல்லாமே இந்த டிவிலேயே இந்த பொம்மை படத்தை பார்த்து முழ்கி அவங்க மூளையே மழுங்கடிச்சிட்றாங்க இன்றைக்கி விளம்பரம் மோகம் அதிகமானதுனால் நம்ம உள்ளூர் விளையாட்டுகள் வந்து யாருமே விரும்பி பண்ணுறதில்ல கோகோ விளையாடுவாங்க அப்புறம் பச்சைக் குதிரை விளையாடுவாங்க இந்தமாதிரி விளையாட்டுகள்லாம் நிறையா இருந்தது நம்ம இதில் இன்றைக்கி வந்து அது அந்த ஆடுபுலி ஆட்டம்பாங்க அந்த ஆடுபுலி ஆட்டம் வந்து பரமபதம் ஆடுபுலி ஆட்டமெலாம் ஒரு மூளைக்கு நல்ல வேலையை கொடுக்கும் இன்றைக்கி வந்து எல்லா அந்த விளையாட்டெல்லாம் மறந்துவிட்டாங்க மறந்துவிட்டு இந்த கேமு கேமுன்னு மொபைலில் வரதுதான் இப்போ விளையாடிட்ருக்குறாங்க ஒழிய நம்ம உள்ளூர் விளையாட்ட எந்த குழந்தைக்கும் நம்ம பெரியவர்களாகட்டும் சொல்லி இந்த விளையாட்டு வௌ விளையாடுங்க இது உடலுக்கு ஆரோக்கியம் நம்ம எல்லா விளையாட்டு விளையாண்டாலும் நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியம்தான் அதுக்கு எக்சைஸ்னே தனியாக போக வேண்டியதில்லை இந்த விளையாட்டுகள் விளையாண்டாவே நம்ம குழந்தைகளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி பெரியவர்களே வந்து குழந்தைக கம் அழுகக் கூடாதுங்கிறங்காட்டி டிவியை போட்டு விட்டுட்டு செல் ஃபோனை கொடுத்துப்போட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க குழந்தைங்க மேலே ஒரு அக்கறைங்கிறதில்லை இந்த போய் வெளியே போய் இந்த விளையாட்டுகள்லாம் விளையாடுங்க உடலுக்கு நல்லாயிருக்கும் மூளைக்கு நல்ல வேலையை கொடுக்குன்னு சொல்லி பெரியவங்க புத்திமதி சொல்லி அனுப்பணும் ஆனால் பெரியவங்க இந்த அவங்க பிழப்பு பார்த்தா போதுங்கிறனால் குழந்தைகள கண்டுக்கிறதில்லை எப்படியோ எதையோ பாத்துட்டு போகட்டும் செல்லை கையில் கொடுத்துடுவாங்க இல்லை டிவி போட்டுவிட்டு விட்ருவாங்க அவங்க பாட்டு எதையோ பார்த்துட்டு ச நம்மளை தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதுங்கிற இதில் அவங்க பெரியவங்க இருக்கிறாங்க இந்த பாரம்பரியங்கிற விளையாட்டுகள் விளையாட வந்தால் நம்ம கலாச்சாரமும் நல்லா இருக்கும்